என்னோட ஸ்கூலில் வந்து நான் வந்து ஹாக்கி ஃபுட் பால் வாலிபாலில் இருந்தேன் அப்போ வந்து சார்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க இதுமாதிரி உனக்கு வில்லிங்காக இருக்கியா நீ வந்து விளையாட்றீயா அப்பட்னு சொல்லிவிட்டு அப்போ எல்லாம் நான் பயந்துக்கிட்டு இல்லை சார் எனக்கு ஒருமாதிரியா இருக்கும் நான் அது ஒழுங்காக விளையாடுவேனா என்னனு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி எங்கள் பீட்டி சார் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்து ஸ்போர்ட்ஸில் வா உனக்கு படிப்பு தான் வரல விளையாட்டுலையா நல்ல பையனாக வா அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல ஊக்கம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் ஹாக்கி சேர்ந்தேன் ஹாக்கியில போனவுனே நான் எடுத்தனேலாம் ஒழுங்காகலாம் விளையாடலை ஒரு நல்ல கோச்சை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு நல்ல ட்ரெயினிங் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு டிஃபென்ஸ் விளையாண்டுட்டு இருந்தேன் ஹாக்கியில டி டூன்னு சொல்லுவாங்க பொஷிசன்னு அதில் வந்து டிஃபென்டராக விளையாண்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சார் வந்து நீ டிஃபென்ட்ரு நீ ரொம்ப கஷ்டப்பட்ற நீ கோல் கீப்பரில் ஆடுன்னு சொல்லி நல்லா ட்ரெயினிங் கொடுத்தாங்க டெய்லி சாயிங்காலம் எட்டாவது பிரீட் முடிஞ்சோனே நாங்கள் எல்லாருமே க்ரௌண்ட்டுக்கு வந்துருவோம் க்ரௌண்ட்டுக்கு வந்து அசெம்பிள் ஆனோனே எல்லாத்துக்கும் நல்லா சொல்லித்தந்தாங்க நல்ல ட்ரெயினிங் கொடுத்தாங்க அதனால நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்தா நம்ம ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல நிலமைக்கு வரலான்றதை நான் அதில் இருந்து தெரிஞ்சிக்கிட்டேன்